இந்தியாவில் வாழ கூடிய மக்கள் வந்து அதிகமாக போயி பார்க்க கூடிய மத தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒன்னுஒன்னுனா அது வந்து தாஜ்மஹால் தான் ஏன்னால் அது அவளோ அவளோ சிறப்பு வாய்ந்தது அவளோ அழகாக அதை கட்டிருப்பாங்கள் அது ஒரு எப்படி சொல்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஏழு அதிஷயங்களில் அதுவும் ஒன்னாவே இருக்குது ஏன்னா அவளோ ஒரு அழகாக இருக்கும் அது வந்து அவங்களுடைய இவர் கட்டுனாரு இல்லையா நம்ம ஷாஜகான் அவரோட மும்தாஜ் மேளே அவளோ காதல்னாலதான் அவளோ இதை கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த டைம்மில் மும்த மும்தாஜ் இல்லை அது இருந்தாலும் கூட அவர் மேலே இருந்த அன்புனால் கட்டும்போது அதில் இருக்க கூடிய அந்த தூன்லாம் இருக்குல்ல அந்த தூன்னில் எல்லாமே வைரங்கள் அப்புறோ வந்து கோல்டு இந்தமாதிரியான இதுல்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்கள் அதேமாதிரி குரான்னுடைய ஆயிரத்திலாரு சொல்லுவாங்கள் அது குரானுடைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் அதில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க அதுவந்து ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக அதை பார்க்கன்னு ஆசை பட் இதுவரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலை ஸோ கண்டிப்பாக அங்கே அந்த இடத்துக்கு போகணுன்றது எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்பில் இருக்க கூடிய ஹர்பந்த சாஹிப்புடைய அந்த இது கோவில் மாதிரி இருக்குது ஆக்ட்சுவாலா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை எத குறிக்கு அப்படினு பார்த்தன்னா சமத்துவத்தையும் எப்படி சொல்கிறது ச சம சமத்துவத்தை குறி குறிக்க கூடிய ஒரு இடமாக இருக்குது அந்த இதுக்கு நிறைய படங்கள் வச்சு எடுத்துருப்பாங்கள் அது போயிட்டு வரத்துக்கே அதை பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பில் இருக்கும் நல்ல நிறைய படங்கள் கூட நம்ம பார்த்துருப்போ அதாவது எதுவுமே வந்து இவங்க மட்டும்தான் போகணும் முஸ்லீம்னா முஸ்லீம் மட்டும்தான் போகணும் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்தான் போகணும் ஹிந்துஸ்னா ஹிந்துஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்ற ஒரு வரைமுறையே இல்லாமல் எல்லாருமே போய் ஒரு பார்க்ககூடிய இடமாக வந்து இப்போ நான் சொன்ன தாஜ்மஹால்லா இருக்கட்டும் இந்த ஹர் ஹர்முகுந்த ஷாகிர்ப்பா இருக்கட்டும் நெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கூடிய மீனாட்சி அம்மன் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும் இந்தமாதிரியான விஷயங்களுமே நிறையா இருக்குது மீனாட்சி அம்மன்னுடைய கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபமும் ஆயிரம் தூன் வச்சு அந்த மண்டபம் வந்து கட்டிருப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு அதிசியமாக நம்ம சொல்லலான்றது பார்த்தீங்க தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் கோவில் அதாவது ராஜாராஜா சோழன் கட்டுன தஞ்சாவூர் கோவில் அதுக்கு இன்னொரு பேரு இருக்குது ஆக்ஜூவலா அந்த பேருதான் சொல்லுவாங்கள் பெருவுடையார் கோவில்லுன்னு சொல்லி சொல்லுவாங்கள் அதுதான் எக்ஸாக்ட் மீனிங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ அதோடைய அது மேலே இருக்குற கல்லு வந்து அவளோ வெயிட் அதை எப்படி தூக்கிட்டு ஏறுகிறது எப்படி எடுத்துட்டு வந்தாங்கள் எவளோ லாங்லேருந்து எடுத்துட்டு வந்தாங்கங்குறது இதுவரைக்கு ஒரு மர்மம்மாய் சுற்றிகிட்டு இருக்குது அந்தமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இரண்டு மூன்று இருக்குது வாரணாசி கோயில் இருக்குது அப்புறோ பார்த்தீங்கன்னா வேளாங்கன்னி ஜர்ச் இருக்குது அங்கேல்லா இப்போ நான் இந்தமாதிரியான தலங்கள்லாம் பார்தி மத தலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து இவங்க மட்டும்தான் போனுன்ற வரைமுறையே எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நம்ம் காலத்தில் அழியாத ஒரு எல்லாருமே ஒரு போற்ற கூடிய ஒரு மத தலங்களாய் இப்போருக்குமே வந்து நம்ம இந்தியாவில் சரி தமிழ்நாட்டுல சரி இருந்துட்டுதான் இருக்குது